எல்பிஜி இணைப்பு உள்ளதான்னு வந்து கேட்டிருக்கீங்க எங்கள் வீட்டில் வந்து எல்பிஜி இணைப்பு வந்து உள்ளதாதாங்க இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் அம்மா பாட்டி காலத்தில் வந்து கேஸ் வந்து எல்பிஜி கேஸ் வந்து இல்லை அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னால் காட்டுக்கு வந்து போயிட்டு விறகு வந்து வெட்டிதான் எடுத்துகிட்டு வந்து வீட்டான கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சுனா அதை காய வைக்கணும் அதை நிறைய முள்ளெல்லாம் இருந்துச்சுன்னா அதெலாம் வெட்டிவிட்டு காய வச்சு கொஞ்சம் சேஃப்டியாக அதை காய வச்சுதாங்க நம்ம அடுப்பில் வந்து பற்ற வைக்கணும் அதே மாதிரி அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வெளியில் இருக்காது சமையல் ரூமில்தான் வந்து இருக்கும் நம்ம விறகு வெச்சு சமையல் செய்யும்போது பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாகவே வந்து புகை வரும் நம்பளும் வந்து உட்கார முடியாது சரியாக மூச்சு விட முடியாது ஹீட் வந்து அதிகமாருக்கும் வீடெல்லாம் பாத்தீங்கன்னா சீக்கிரமா கருப்பாயிடும் அதுவும் நம்ம வருஷ வருஷம் நம்ப வொயிட் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ வந்து இப்போ இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்பிஜி கேஸ் வந்து கொஞ்சம் எல்லாத்துக்குமே வந்து சுலபமாக இருக்குது எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ப கேஸ் ஆன் பண்ணிணா ஒரு லைட்டாக இந்த ரெகுலேட்டர் திருப்பினாலே கேஸ் ஆன் ஆயிடுது திருப்பியும் வந்து நம்ப நமக்கு தேவையில்லனா ஆஃப் பண்ணனுன்னா ஆஃப் பண்ணிடலாம் அதில் வந்து புகை வந்து அதிகமாக வரது இல்லை அதனாலே எல்பிஜி கேஸ் வந்ததினால எல்லோருமே வந்துனா ஈஸியாக சமையல் செஞ்சுக்கிறாங்க